வணக்கம்மா சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க ஓ அப்படிங்களாம்மா மன்னிச்சிடுங்கமா ஏதாவது முக்கியமான வேலையாக இருந்துருக்கும் இல்லைனா அனுப்பிருக்க மாட்டாங்க சரி சொல்லுங்கள் என்ன விஷயம்

வார்டு மெம்பர்ட்டை கூட சொல்லி அனுப்பிச்சிருந்தேம்மா அவங்க வந்து பார்க்கலைங்களா ஓகேம்மா ஆ சரிங்கம்மா அப்படிங்களாம்மா இப்போ அவங்களுக்கு பரவாயில்லையாம்மா எப்படி இருக்காங்க ஏதாவது நாங்கள் எங்கே பண்ணித் தரணுமா இல்லை உடம்புக்கு ஓரளவு பரவாயில்லையா முன்னாடிக்கு இப்போ சரியாகிடுச்சுங்களா

ஓகேம்மா ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கம்மா நாங்கள் கண்டிப்பாக பண்ணித் தரோம் ஓகேம்மா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரு லைட்டை ச சரி பண்ணி தரேன்மா மின்விளக்குகள் வந்து எரிகிறத்துக்கு கரெக்ட்டாக உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக சீக்கிரம் ஸ்டெப் எடுத்து பண்ணி தந்துடுறேம்மா அம்மா நாங்கள் சொல்லிகிட்டு தாங்கம்மா இருக்கோம் இந்த வார்டு உறுப்பினர்கள் அவங்களாம் கொஞ்சம் சரி வர கவனிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம்மா மறுபடியும் சொல்லி பார்க்க சொல்கிறோம்மா கண்டிப்பாக பண்ணித் தரேம்மா ஓகேம்மா